விநாயகர் சதுர்த்திக்கி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோமுன்னா மண் எடுத்துன்னு வந்து விநாயகர் சிலைய இல்லை விநாயகர் சிலை செஞ்சு அதுக்கு பெயிண்ட்டு அடித்து அதுக்கு வந்து கண் கண் கண் வச்சு அதுக்கெலாம் அது மாதிரி ப பண்ணுவோம் குடை செஞ்சு வைப்போம் குடை செஞ்சு வைப்போம் அப்புறோம் வந்து பழவ பழ வந்து கம்பு மக்காசோளம் கரும்பு பழ வகை எல்லாம் வந்து எல்லாமே வாங்கி விநாயகருக்கு வாங்கி செஞ்சு ப படைப்போம் எல்லாம் வைப்போம் விநாயகருக்கு வந்து கொட்டை கொழுக்கட்டையும் செஞ்சு அதையும் செஞ்சு சே பலா பழம் செய்வோம் அவலு பொரி கடலை எல்லா கரும்பு எல்லாமே விநாயகருக்கு நாங்கள் மண் மண் எடுத்துன்னு வந்து அதை சிலை செஞ்சு அந்த அதுக்கு அர்னா எல்லாம் அடித்து அதை நல்லா இதுவாக குடைலாம் பண்ணி நாங்களே செஞ்சு அதை வச்சு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் முதல் தெய்வம் விநாயகர் சதுர்த்திய கு கும்பிடுவோம் கா வந்து மூ மூணு நாள் எடுத்துன்னு போய் குளத்துல எடுத்துன்னு போய் அந்த விநாயகர் சிலைய விட்டுருவோம்